சார் ஓகே வணக்கங்க சார் நாங்கள் கோபிலேந்து பேசுகிறங்க சார் சார் நாங்கள் கல்லணை டேம்க்கும் ஸ்ரீரங்கம் கோயிலும் போகணும் சார் விஎம்கேசி டிராவல்ஸ்தாங்க சார் சார் நாங்கள் இந்த ரெண்டு ஊருக்கும் போகணுங்க சார் நாங்கள் ஃபேமிலிலருந்து ஒரு ஆறு பேர் வரமாதிரி இருக்குங்க சார் ஆமாம்ங்க சார் எவ்வளவு ஆகும் என்னன்னு டீடெயில் கேட்கலாம்னு தான் கூப்பிட்டேங்க சார் ம் கரெக்டாக இருக்குங்க சார் ஆமாம்ங்க சார் இடைல ம் இடைல கோயில் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக அதை சுற்றி கட்டிவிடுங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ரெண்டு ரெண்டு சில்ட்ரன்ஸுங்க சார் பெரியவங்க நாலு பேர் வராங்க சார் சார் ஃபுட்டு ஒரு டைம் எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு வேளைக்கு மாதிரி மீதியெல்லாம் வெளியில தான் அரேஞ்ச் பண்ணனுங்கள் சார் ஓகே தேங்க் யூங்க சார் தேங்க் யூங்க ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகே சார் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கங்களேன் ஓகேங்க சார் ஓகேங்க

ஆ சரிங்க சார் வெயிட்டிங் சார்ஜ் எதாவது வாங்குவிங்களாங்க சார் அது குத்துவிடுறங்க சார் பேட்டா கொடுத்துடுறங்க சார் ஆ கொடுத்துடுறங்க சார் ஓகேங்க சார் ஓகே தேங்க் யூங்க சார்